இயற்கை வளம் என்ன என்றால் மணல் ஆற்றுமணலை எடுத்து பொருட்கள் சே தயாரிக்கிறார்கள் சாலைகள் அமைக்கிறார்கள் இதற்கெல்லாம் கவர்ன்மெண்ட்டே அந்த டெண்டர் விட்டு எடுத்து ரோடு அமைக்க மற்றும் பாலம் கட்டுவதுக்கு வீடு தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கும் இதை அரசே இதை கொடுக்கிறது அதில் மட்டும் இந்த பகுதியில் அதன்மூலம் வெகு காரியங்கள் நடக்கின்றன